நிறையா பிஸ்னஸ் மேன்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து ஒன்றிணையும் இடம் வந்து அந்த நிகழ்வுகள் தான் அந்த நிகழ்வுகள் வந்து மாநில அளவில் இருக்கலாம் தேசிய அளவில் இருக்கலாம் சர்வதேச அளவில் இருக்கலாம் கல்வி சார்ந்த இல்லை தொழில்துறை சார்ந்து இருக்கலாம் இது எல்லாம் வந்து நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக தான் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து புது புது பிஸ்னஸ் ஐடியாஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும் போது அவங்களுடைய தொழில் இன்னும் செழிச்சு செழிப்பம்மா வந்து நம்மளுடைய இந்திய பொருளாதாரத்தையே இன்னும் உயர்த்தும் ஸோ அதுக்கான இந்த மாதிரி சில நிகழ்வுகளை நிகழ்வுகளுடைய பெயர்கள் சொல்லணும் அப்படின்னா இண்டர்நேஷ்னல் கான்ஃப்ரன்ஸ் ஆன் எமெர்ஜிங் ட்ரெண்ட்ஸ் இன் பிஸ்னஸ் இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் என்ஆர்சிஏசிபிஎம் ஃபோர்டின் நைன்டி எய்த் இண்டர்நேஷ்னல் இந்த மாதிரி நிறையா இருக்குது இது உடைய பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் தான்